புற்று நோய் புற்று நோயின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டந்தான் அது குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க ஆனால் குண படுத்திர்றாங்க ஒரு சில ஹாஸ்பிட்டலில் நாங்கள் தனியார் ஹாஸ்பிட்டல் தான் பைசா கட்டி பார்த்தோம் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்து குணப்படுத்திடுறாங்க காஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கறாங்க இருந்தாலும் ஒரு பக்கம் மார்பகமே எடுத்துவிட்டாங்க எடுத்துவிட்டு அவங்க இருந்தாங்க பதினஞ்சி வருஷம் நல்லாவே உயிரோடவே இருந்து நல்லபடியாகவே கொ அவங்க பசங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லாவே இருந்தாங்க அதனால புற்றுநோயை பற்றி எந்த இது பயம்லாம் கிடையாது அதே மாதிரி இருதய நோயின் சொல்றது அதுவும் போனவங்க இருதய நோயிக்கு என்ன ஒன்று காசு அதிகமாக பிடுங்கறாங்க தனியாரில் கவுர்மெண்ட்ல போனா லேட் ஆகுது வாரக் கணக்குன்னுறது மாசக்கணக்கு மூணு மாதம் நாலு மாதன்றாங்க அதுனால் லேட் ஆகிறதால நாங்கள் காசு கொடுத்து தனியாரில் பார்க்கறோம் தே தீவிர சிகிச்சையில போயிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ஆனாவொன்னே நார்மல் வார்டுக்கு மாற்றுறாங்க காசை பார்க்க வேணாம் நம்ப உடம்ப பார்க்கணுன் சொல்லி போய் பார்க்கறோம் அதே மாதிரி கிக்கினி ஃபெய்லியர் ஆனது டெய்லஸ் பண்ண போறாங்க அது வந்து கவுருமெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போறாங்க வாரத்தில் மூண் நாள் வர சொல்கிறாங்க அதே மாதிரி போறாங்க நமக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தருக்கு இருக்குது அவங்க போய் டைலஸ் பண்ணிவிட்டு வராங்க நல்லாவே இருக்கறாங்க அதெலாம் ஒன்றும் பயப்பிடுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நல்லாயிருக்காங்க அதே மாதிரி எனக்கு ஃபிசியோதெரப்பி கை தூக்க முடியாமல் ஆயிடுச்சு நான் போயிவிட்டு தனியாரில் தான் காசு கட்டி ஒரு வாரம் ஃபிசியோதெரப்பி பண்ணிவிட்டு வந்தேன் அது பண்ணிவிட்டு வந்த பின்னாடி இப்போ கை நல்லாயிருக்குது காசு கொஞ்சம்கூட போது அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை டைலஸும் பண்ணுறாங்க அதுவும் கா காசு தான் எல்லாமே காசு தான்